பள்ளிக்கூடம் படிக்கும் போது பாதியில் ட்ராப் அவுட்டான குழந்தைகள தேடிப் பிடிச்சி டீச்செர்ஸ்ஸே போய் வீட்டில் கண்டுப்பிடிச்சி அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்குறதுக்கான தனி அமைப்பே இருக்குது ஸ்கூலில் அது போக அவர்களுக்கு இடைல ரெண்டு வருஷம் விட்டுட்டாங்க படிக்க முடியல அப்படினால் அதுக்கு ப்ரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள ட்ரைன் பண்ணி அடுத்த க்ளாஸ்க்கு அனுப்புகிறாங்க ரெண்டாவது அவர்களுக்கு வந்து என்ன காரணத்தினால ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ரெக்ட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று தூரமாக இருக்கலாம் ஒரு சமயம் போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கலாம் அதை கண்டறிஞ்சு இல்லை குடும்ப சூழ்நிலையினால் படிக்க முடியலன்னா அவர்களுக்கு எப்படி அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு டீச்சர்ஸ்ஸு அதை எல்லாம் பண்ணுறாங்க கவர்மென்ட்டில் இருந்த ஆஃபிஸர்ஸ் வராங்க இந்த மாதிரி ப்ளாக் டெவெலப்மென்ட் இதில் வந்து எல்லாம் வராங்க வந்து பார்க்குறாங்க அது இப்போது அது ரொம்ப பாராட்டக்கூடியது மற்றபடி வந்து சும் டீச்சர்ஸ்க்குமே அது சு இந்த ட்ரைனிங் நிறையா வருஷத்துல ஒரு நாலு அஞ்சு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க டீச்சர்ஸ்க்கு இப்போ அதை கொண்டு போய் அவங்க ஃபல்லோவ் பண்ணி பண்ணுறாங்க